எங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நடுவில் உள்ளதால் மற்ற மாநிலத்தால் எந்த பாதிப்பும் இல்லை முதலெலாம் ஏதேனும் மு பொருள் வேணுமென்றால் நாங்கள் டவுனுக்கு சென்று வாங்கி வருவோம் இப்போது எல்லா பொருட்களும் கிராமத்தில் ரோட்டில் உள்ள வண்டிகளில் விற்பனைையாகிறது அதை நாங்கள் சுலபமாக வாங்கிக் கொள்வோம் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பழம் காய்கறிகள் கவரிங் நகைகள் மளிகைப் பொருட்கள் புடவை துணிமணிகள் வளையல் கிடைக்கும் கிராமத்தில் சரியாக கல்வி கற்க வசதி இருக்காது அதனால் கிராமத்து பிள்ளைகள் டவுனில் சென்று படிப்பார்கள் அந்த பிள்ளைகள் சென்று வர கஷ்டமாக உள்ளதால் டவுனுக்கு குடியேறுகிறார்கள்